என்னுடைய குடும்பம் நான் என்னுடைய கணவர் எங்களுக்கு வந்து நாலு குழந்தைங்க ரெண்டு பெண் குழந்த ரெண்டு ஆண் குழந்த ரெண்டு பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கும் குழந்தைங்க இருக்கு ஒரு பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கும் குழந்தைங்க இருக்கு ஃப்ரெண்டுங்க அப்படி நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர்கள்னு சொல்லும்போது ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அவங்களோட என்னுடைய கஷ்டத்தையும் சொல்லி பகிர்ந்துக்குவேன் சந்தோஷத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டுக்குவேன் அவங்க பெஸ்ட்டு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுங்க என்னுடைய குடும்பம் அழகானது பார்க்குக்கு போவோம் பீச்சுக்கு போவோம் சந்தோஷமாக இருப்போம் குழந்தைங்கள பார்க்கில் விளையாட விடுவோம் நல்லா என்ஜாய் பண்ணுவோம்